பதினொன்று ஆகஸ்ட்டு இரண்டாயிரத்தி ஆறு என்னுடைய பிறந்த நாள் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு என்னோடய தோழியோடய பிறந்த நாள் ஒன்பது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்னோடய தங்கச்சியோடய பிறந்த நாள் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு என்னோடய தம்பியோடய பிறந்த நாள் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்னோடய அம்மாவோடய பிறந்த நாள்